ஒருத்தங்க இருந்தாங்கனால் அவங்களுக்கு வந்து ஒல்லியாக இருக்காங்கனு வச்சுக்கோங்களேன் அவங்களப் பார்க்கவே உடம்பு நல்லாவே இருக்கமாட்டாங்க என்னடா இவன் இப்படி ஒல்லியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உடல் எடை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் நல்லா இருந்தால்தான் கரெக்டான ஃபிட்டாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கிராமத்து மூலிமா என்ன பண்ணலான்னா அஸ்வந்தா அஸ்வகந்தா இல மூலிகை இல இருக்குல்ல அதை வந்து பறித்துட்டு வந்து வெய்யிலில் காயவச்சு பொடி பண்ணி ஒரு டம்ளர் பாலில் கலந்து டெய்லி குடிச்சால் அவங்க வந்து எடை எடை உடல் எடை வந்து குறை கொஞ்சம் அதிகரிக்கும் அதேமாதிரி சதவாரிப்பாசி அந்த தழை ஒவ்வொருத்தரும் ஒல்லியாக இருக்கனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடுங்கிற எண்ணமே வராமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் பசி அதிகமானால்தான் அவங்க சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து எடை எடை ஏறும் அவங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் சதவாரி இல இருக்குல்ல அதை பறித்துட்டு வந்து அது அதைப் பொடி பண்ணி அது ஒரு ஸ்பூன் எடுத்து டெய்லி பாலில் கலந்து குடித்தாலும் அவங்களுக்கு வந்து உட உடல் எடை வந்து அதிகமாகும் பிப்பிளி இலைய வந்து வளர் உடம்புல இருக்க வளர்சித மாற்றத்தை வந்து மேம்படுத்தும் அவங்களுக்கு வந்து பசியை தூண் அந்த இது இல்லாதனால் அவங்களுக்கு வந்து பசி இல்லாமயே இருக்கும் கலோரி இல்லாதனால் அவங்க வந்து அந்த அந்த இல பிப்பிளி இலய வந்து பறித்துட்டு வந்து காய வச்சு அது ஒரு ஸ்பூன் எடுத்துபோட்டு சாப் குடித்துக்கிட்டே இருந்தாங்கனால் அவங்களுக்கு வந்து பசி எடுக்கும்

அப்புறம் என்ன பண்ணலான்னா சீதாப்பழம் உலர்ந்த சீதாப்பழம் அத்திப்பழம் இது இதை வந்து டெய்லி ஊறவச்சு அந்த த ஓ காலு நைட்டு ஊறவச்சு காலையில் அந்த தண்ணியும் அந்த கா அந்த பழங்களை அந்த திராட்சையோ அத்திப் பழத்தையும் நல்லா மென்று சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து உடல் எடை அதிகமாகும் அதிகமாக ஆகும் சீத் சீதாப்பழத்தையும் அதுமாதிரி சாப்புடலாம் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சீதாப்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்டாலும் டெய்லி ஒவ்வொரு பழம் சாப்பிட்டாலும் அவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு உடல் எடை வந்து அதிகமாகும் அப்புறம் என்ன பண்ணலான்னா உடல் எடை அதிகமாகுமா அதுக்கு அப்புறம் பெருஞ்சீரகத்தை வந்து தண்ணியில் காயவச்சு ஒரு மணிநேரம் க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தாலும் நல்லா பசி எடுக்கும் அவங்க வந்து நல்லா சாப்பிடவும் ஒ உடல் எடை அதிகமாகும் கிராம்பு இஞ்சி இதுமாதிரிப் பொருளை வந்து டெய்லியும் கொதிக்க வச்சு குடித்தாலும் உடல் எடை வந்து அதிகமாகும் உருளைக்கெழங்கு சக்கரை இம் இது எல்லாம் கா வேகவச்சு எடுத்து சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகமாகும் அப்புறம் என்ன பண்ணலான்னா அப்புறம் தயிர் டெய்லி ஒரு சா டெய்லி ஒரு கப்பு தயிர் எடு எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடையோட சருமமும் நம்ம உடம்பு ஃபேஸ்ஸு மூஞ்சி முகம் எல்லாமே நல்ல சருமம் வந்து பளபளப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் நல்ல சத்தான பால் காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே சாப்பிட்டாவே டெய்லியும் உடல் எடைய வந்து அதிகரித்து இருக்கும்